இந்தியாவின் கல்வி முறைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவமானது எல்லோருக்கும் பொதுவானது கல்விங்கிறது இந்தியாவில் எல்லோருக்கும் கிடைக்கணும்ங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்திய அரசு அதில் ஒரு முக்கியத்துவம் தர்றாங்க இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகள் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய வகுப்புகள் மற்றும் புத்தகங்கள் மற்றும் அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் ஒன்று தான் ஆனால் இந்த அரசு பள்ளி மாணவர்கள் விட தனியார் பள்ளி மாணவர்களை விட தங்களோட திறமைகளை வளர்த்துக்கிறதில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க காரணம் என்ன ஆசிரியர்களா இல்லை அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய எப்படி சொல்கிறது அரசுப் பள்ளிகளில் நடக்க நடந்துக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிற விஷயங்களா தனியார் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆசிரியர்கள்னால தரத்தை அவங்கள நல்ல ஆசிரியர்கள் இருக்கனால அவங்களோட தரமான கல்வி முறையை தர முடியுது ஆனால் அதுவே அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த ஒரு கல்வி கிடைக்குதான்னு கேட்டால் ஒரு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இப்போது இந்த இந்திய கல்வி முறையில் எல்லோருக்கும் சமத்துவமான கல்வி கிடைக்க வேண்டும்னு ஒரு கட்டாயமான ஒரு ஒரு விதி இருக்குது ஆனால் எல்லோருக்கும் கிடைக்குதா இல்லை இன்னுமும் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு கல்விங்கிறது ஒரு எட்டாக் கனியாக தான் இருக்குது அரசு கண்டிப்பாக இதில் முன்வந்து அரசு பள்ளிகளை இன்னும் நிறைய திறக்க வேண்டும் அரசு பள்ளிகளுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு தரணும் அப்படி பார்த்தா தமிழகத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட நிறைய பள்ளிகளை அவங்க திறக்க வேண்டியதாக இருக்கும் இந்தியாவில் மட்டுந்தான் அதிகமான படித்த பட்டதாரிகள் இருக்காங்க அதுக்கு காரணமும் இந்த கல்வி முறைதான் இந்த கல்வி முறையை இன்னும் சீர்ரமச்சா சீர் செஞ்சால் கண்டிப்பாக இந்தியாவின் கல்வித்தரம் உலக நாடுகளில் பேசப்படும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டதாரிகள்தான் உலகத்தில் இருக்க எல்லா மூலைகள்லேயும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதனால் இந்தியாவின் கல்விங்கிறது கல்வி முறைங்கிறது ஒரு சமத்துவமான கல்விதான் ஆனால் இன்னுமும் சில ஏழைகளுக்கு அது எட்டாக் கனிதான் அதை சீக்கிரம் இந்த இந்திய அரசு சரி செய்யும்ங்கிறத நம்புகிறேன்